சேகரிப்பைப்பத்தி சொல்லணும்னால் நாங்கள் வந்துட்டு அந்த காலத்து உள்ள நாணயங்களை வந்து நல்லா சேர்த்து வைப்போம் ஓட்டை காயின்னு அப்பறம் நான் அஞ்சு காசு பத்து காசு அதுப்போக அந்த உள்ள காலத்தில் உள்ள நாணயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து வைப்போம் சேர்த்து வச்சி நோட்டில் ஒட்டி வச்சிப்போம் சின்ன பிள்ளையிலருந்தே என்னோடய இது ஹாப்பிஸ்ஸு என்னென்ன அந்த காலத்தில் உள்ள நாணயம் இப்போ உள்ள வெளிநாட்டு காயின்னு அதுமாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன் நிறைய வச்சி சேகரச்சிக்கிடுவேன் சேகரிச்சு வச்சி என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தருவோம் இந்த அந்த ஒரு அந்த காலத்தில் உள்ள நாணயம் இப்படி தான் இருக்கும் அதன் உள்ள கூழாங்கற்கள் அப்புறம் மயில் இறகு என்னென்ன பிடிக்குமோ அதைப்புரா நாங்கள் சேகரித்து வச்சிக்கிருவோம் சேகரித்து வச்சிட்டு இப்போ உள்ள குழந்தைகளுக்குமே எதுவுமே தெரியாது அப்போது உள்ளது நாணயங்கள் இதுதான் அந்த காலத்தில் நாங்கள் இதை தான் வாங்கிப்போம் இதை வச்சி தான் நாங்கள் இது பண்ணுவோம் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடுப்போம் சொல்லிக்கொடுத்து அது மாதிரி நாங்கள் வச்சி இன்னும் அதை அந்த இதை வந்து என்னோடய இது ஹாப்பிஸ் நிறையா இருக்குது அந்த உள்ள காலத்தில் உள்ள நாணயங்கள் இந்த உள்ள வெளிநாட்டு நாணயங்கள் எல்லாமே நோட்டு புஸ்தகத்தில் ஒட்டி வச்சிருக்குறேன் இன்னும் ஒட்டி வச்சிருக்குறேன் அடுத்த தலைமுறைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொடுப்பேன்